அந்த காலத்திலருந்தே ஆண் பாதி ஆடை பாதி அதாவது ஆணுங்கிறது பாதி பெண்ணுங்கிறது பாதி மேலே ம மேலே போனீங்கன்னா அந்த சில வந்து இருக்கும் அந்த சில வந்து ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் ஆண் அப்படிதான் இருப்பார் அர்த்தநாரீஸ்வரர் இந்த இப்போ போய் பார்த்தாலும் நாளைக்கு போய் பார்த்தாலும் அதேமாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நேற்று இல்லை அது ப பல வருடங்கள் பல ஆண்டுகள் எத்தனையோ வருஷங்களாக அங்கே தான் இருக்குது ஆனால் அர்த்தனாரீஸ்வரர் உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோங்க அர்த்தனாரீஸ்வரர் வந்து பிரிஞ்சு போனதுதான் இவர் பழனி மலை முருகன் காளிப்பட்டி கந்தையன் அப்புறம் இந்தமாதிரி ஒவ்வொரு சாமி பதினாறு பு பிள்ளையும் பதினாறு பக்கம் பிரிஞ்சு போய்ட்டாங்க ஆனால் விநாயகர் ஒருத்தர் மட்டும்தான் பிரியல உலகத்திலயே புகழ்பெற்றது பெரிய கோயில் வந்து அர்த்தனாரீஸ்வரர் தான் திருச்சமல அர்த்தனாரீஸ்வரர் தான் அவருக்கு மீதி உலகத்தில் எதுவுமே கிடையாது அவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்த கேள்விக்கு வரலாம் அவர் அவர்தான் இன்னைக்கு திருச்சங்கோட்டுக்குள்ளேயே மெயின் திருச்செங்கோட்டுக்குள்ளையே அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே அர்த்தனாரீஸ்வரர் கோயில் தான் மெயின் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிப்பாளையம் அங்கேயிருந்து பால்குடம் எல்லாம் வீடுவாசல்லாம் உதறி சுத்தம் பண்ணி நேரமாக எந்திரிச்சி தலையால் குளிச்சிக்கிட்டு பாலை பீச்சி பசும்பாலை பீச்சி ஒரு கொண்டுக்கிட்டு அர்த்தனாரீஸ்வரர்க்கு போய் ஒம்பது மணிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ புகழ் பெற்ற சாமி ஆனால் நல்லா அவருக்கு சக்தி உண்டு சக்தி உள்ள சாமி அதனால் அர்த்தனாரீஸ்வரர் நம்ம உலகத்திலையே அவர்தான் முளைச்சு வந்தவர் மாதிரி உருவத்தில் செஞ்சது அது உருவம் செஞ்சதில்லை அப்படியே உருவத்திலையே வந்தது அதனால ஆண் பாதி ஆடை பாதி